ஹோட்டல் சாரதா கிராண்டுங்களா சார் ஆமாம் சார் என் பேர் கவிதா சார் நான் ஆட்ரு கொடுத்துருந்தேன் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்காக பத்தாந்தேதி ஆட்ரு கொடுத்துருந்தேன் சார் ஆமாம் சார் ஒரு நூறு பேருக்கு வந்து சாப்பாட்டுக்கு ஆட்ரு கொடுத்துருந்தேன் ஈவினிங் டின்னருக்கு ஆமாம் சார் ஆட்ரு பண்ணிட்டு அட்வான்ஸ் எல்லாம் பே பண்ணிருந்தேன் ஆனால் இப்போ என்னென்னா ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்து பண்ணனும் சார் அதில் ஆ ஆமாம் அது ஒன்றும் இல்லை சார் நாண் ஆட்ரு கொடுத்துருந்தோம் நாண் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து இரநூறு பட்டர் நாண் சொல்லிருந்தோம் அதை வந்து இப்போது நூறாக ஆக்கிக்கணும் சார் ஆமாம் சார் கொஞ்சம் குறைக்கணும் அப்புறம் வந்து இந்த சிக்கன் ட்ரை சொல்லிருந்தோம் சார் அது வந்து பத்து கிலோ சொல்லிருந்தோம் அதை அஞ்சு கிலோவாக வந்து குறைக்கணும் சார் ஆ ஆமாம் சார் அப்புறம் ஐஸ்கிரீம் வந்து டூ ஹண்ட்ரட் சொல்லிருந்தோம் அதுவும் ஹண்ட்ரடாக ரெடியூஸ் பண்ணனும் சார் ஆமாம் சார் ஏன்னா வரப் போகிற கெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில காரணங்கள் தவிர்க்க முடியாத காரணத்தால் அவங்க வர முடியாத சூழ்நிலையில் இருக்காங்கள் அதனால் அந்த ஃபங்ஷனுக்கு அவங்க வரலை அந்த வரலைன்றது இப்போதான் சொன்னாங்கள் கன்ஃபார்ம் பண்ணோம் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்பறமாக தான் சரி உங்ககிட்ட அந்த ஃபுட் ஆடர்ஸை வந்து

அப்புறம் வேற வழி இல்லாமல் சரி நடத்துவோம் ஆனால் வந்து சாப்பாட்டை வரவங்கள் வரைக்கும் வரட்டும்னு சொல்லிட்டு கணக்கெடுத்து பார்த்தா இவ்வளோ பேர்தான் வராங்கள் சார் அதனால் இந்த பொருட்கள் எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா ந நல்லாருக்கும் அது எவ்வளோ காஸ்ட்டு வந்து குறையுது சார் இதை குறைச்சா எவ்வளோ அமௌண்ட் வந்து குறையுது கொஞ்சம் அது பார்த்துட்டு சொன்னிங்கன்னால் கொஞ்சம் நல்லாருக்கும் சார் ஆ லைன்ல வெயிட் பண்ணுறேன் சார் செக் பண்ணுங்கள் சார் செக் பண்ணிட்டு சொல்லுங்கள் ஆ அப்படியா சார் ஓகே ஓகே சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் நீங்கள் அப்போனா அதை ரெடியூஸ் பண்ணிட்டு எனக்கு டுவென்ட்டியைத் அன்றைக்கு வந்து டெலிவரி கொடுக்குறமாதிரி பார்த்துக்கோங்க சார் ஆமாம் ஒரு ஈவினிங் ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்குள்ள வந்து எல்லா ப்ராடக்ட்ஸும் ஆட்ரு கொடுத்த எல்லா ப்ராடக்ட்ஸுமே எனக்கு கைக்கு வந்துருச்சுன்னால் வீட்டுக்கு டோர் டெலிவரி பண்ணிட்டிங்கன்னால் பெட்ராக இருக்கும் ஆமாம் சார் ஆமாம் சார் தேங்க்யூ சார்